என்னுடைய எனக்கு பிடித்த குழந்தைப்பருவ நினைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் விளையாண்டுட்டுருக்கும்போது கபடி விள்ளாடுவோம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விள்ளாண்டுக்கிட்ருப்போம் அப்புறம் வந்து எப்போடா க்ளாஸ் முடியும் எப்போடா க்ரவுண்ட்டுக்கு போய் விள்ளாட்லான்னே நினச்சிக்கிட்ருப்போம் ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆண்கள் பெண்கள் அப்படின்லான் நாங்கள் வந்து வேறுபாடு பார்த்தது கிடையாது அந்த சின்ன வயதில் எல்லோருமே ஒன்றா கையை கோர்த்துகிட்டு கபடிக்கு ரைடு போகிறது அப்படின்தான் இருப்போம் அப்புறம் வந்து சாயந்தர நேரத்தில் போகும்போது கடை ஒரு சின்னதாக ஒரு பொட்டிகடை ஒன்றுருக்கும் அந்த கடையில் பாக்குமிட்டாய்னு ஒன்று விற்பாங்க சின்ன சின்ன சின்னதாக சிவப்பு கலரில் இருக்கும் ஒரு ஒருரூவாய்க்கு வாங்கினா நாலு மிட்டாய் அப்படி இருக்கும் அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து தண்ணி பாட்டில் இருந்துச்சுனா தண்ணி பாட்டிலில் அந்த பாக்குமிட்டாய எடுத்து போட்டு நல்லா குலுக்கி சிவப்பு கலர் தண்ணியாக குடிப்போம் அந்த முட்டாய் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து காசு மிட்டாய்னு ஒன்று சொல்லுவாங்க அது காஃபி மிட்டாய் மாதிரியே இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எலந்தவடைனு சொல்லுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்படி எலந்தவடையில் எலந்தங்கொட்டைன்னு ஒன்று இருக்கும் அது உடச்சோம்னா அது உள்ளே ஒன்று இருக்கும் அது சாப்பிட்டா அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஸ்கூல் முடிச்சு வந்தவுடனே விள்ளாடுவோம் கண்ணாமூச்சி விள்ளாடுவோம் அப்புறம் வந்து கபடி விள்ளாடுவோம் ஸ்கூலில் வந்து பேகை தூக்கி எறிஞ்சு போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னையே கபடிதான் விள்ளாடுவோம் அப்புறம் நைட்டு ஏழு மணி வரைக்கும் விள்ளாண்டுகிட்டு அதுக்கப்புறம் சாப்டுவிட்டு தூங்கிவிடுவோம் அப்புறம் சனி ஞாயிறு அந்த மாதிரி வந்துடிச்சுனா எல்லார் வீட்லையும் போயிட்டு ஜாமாலாம் எடுத்துகிட்டு வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து யார் வீட்டு கொள்ளையிலையாவது இருந்துச்சுனா மாங்காய் மாங்காய் அடிச்சு அது வந்து நல்லா யார் வ்ட்டு அம்மி கல்லையாவது கழுவிவிட்டு கொஞ்சமாக வந்து பட்டை மொளகாய் உப்பு பூண்டு கொஞ்சம் ரவ்வோண்டு புளி இதெல்லாம் வச்சு மாங்காய் நல்லா மெல்லிசு மெல்லிசாக அரிஞ்சு அதை போட்டு அரச்சு மாங்காய் தொகையல் மாதிரி செய்வோம் அப்புறம் வந்து கல் வச்சு சோறாக்குவோம் க கல் கல் கட்டி பா மண்பானை சின்னதாக கலயம்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போனோம்னால் அங்கே கலயம்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கலயனை எடுத்துகிட்டு வந்து யார் வீட்லயாவது அரிசி எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள் பத்து பிள்ளைங்க சேர்ந்து இருக்குன்னால் பத்து வீட்லையும் ஒரு ஒரு ஜாமாத்தை எடுத்துகிட்டு வந்து நீ இதை எடுத்துகிட்டு வா நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்லான் சொல்லி சமைப்போம் அப்புறம் வந்து சமச்சு கிமச்சு முடித்திட்டு க செங்கலை வச்சு கோயில் கட்டுவோம் கோயில் பக்கத்தில் குளம் மாதிரி ஒரு குழியை நோண்டி வைப்போம் அது நாலு பக்கமும் கம்பு ஊனி வச்சு கலர் தாள்லாம் ஒட்டி கோயில் கும்பாபிஷேகம் எல்லோரும் வந்துடுங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அது வாளி எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் வாங்கிகிட்டு வருவோம் கொண்டகடல சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க விள்ளாண்டுட்டு வந்து உட்காந்துருப்போம் அப்புறம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சு மறுநாள் ஸ்கூல் போகிறோம் அப்படிங்கிறப்ப தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தோமோ அந்த ட்ரெஸை போட்டுகிட்டுதான் எல்லோரும் போவோம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா கன்னிப்பொங்கல் வரப்போகுது அப்படின்னா தைப்பொங்கலும் மாட்டுப்பொங்கலும் கூட அந்தளவுக்கு ஒன்னும் பெரிசா தெரியாது ஏனால் கன்னிபொங்கல்னால் ஆர்க்கெஸ்ட்ரா வைக்கிறது சின்ன பிள்ளைங்கல்லாம் ஆட விட்டு அதுகளுக்கு பரிசு கொடுக்குறது முதல் பரிசு அப்படில்லான் கொடுப்பாங்க அப்புறம் கோலப்போட்டிலாம் கலந்துப்பாங்க அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஆடு மேய்க்க போறோம் அப்படின்னுட்டு அங்கே போயிட்டு காலையில் சாப்பாடு சின்னதாக டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போனோம்னால் சாய்ந்திரந்தான் ஓட்டிகிட்டு வருவோம் சனி ஞாயிறில் ஆடு ஓட்டிகிட்டு போனோம்னால் அங்கே போயிட்டு பசிக்காது பசிக்கவே பசிக்காது ஏனால் அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாக நெறஞ்சு போயிருக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு டப்பான்னால் எல்லோரும் ஒரு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்துடுங்க அங்கே போயிட்டு பனங்காய் மரத்தில் ஏறி பனங்காய் வெட்டி சாப்பிட்றது நுங்கு வெட்டி சாப்பிட்றது கரும்பு வெட்டி சாப்பிட்றது இப்படின்னு ஜாலியாக சாப்ட்டுகிட்டு இருப்போம் அதெல்லாம் மறக்கவே முடியாது